ஹலோ யார் சொல்லுங்கள்ம்மா ஆ ஆமாம்மா ஓகேம்மா எந்த மாதிரி மாடலில் வேணும் நிறையா மாடல் இருக்கு

ஆ இருக்கும்மா என்னா ரேட்டில் வேணும் உங்களுக்கு க்ராம்ட்டன் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேணும் ஆ ஆமாம்மா நீங்கள் கேட்ட ப்ராண்ட்டில் அவ்வளோ அமௌன்ட்டு தாம்மா வரும் அமௌன்ட்டு கம்மியாகவும் நிறையா ப்ராண்ட்லாம் இருக்கு ஆஃபர் நீங்கள் வாங்கும்போதே அதை போட்டு தருவோம்மா

ஓகேம்மா இது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் வாய்ங்கிக்கலாம் நல்ல ப்ராண்ட்டு தான் இது ஆ ஓகேம்மா வாங்க நம்ம கடைக்கு வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் டூ டேஸ்லயாம்மா

வேறு ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு எல்லா ஃபர்னீச்சருமே இருக்கும்மா ஃப்ரிட்ஜு இருக்கு டிவி வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு வாங்க எல்லாமே வாய்ங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் வராதும்மா நீங்கள் கடைக்கு வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும் வெய்ட்லயும் இருக்கு வெய்ட் லெஸ்லையும் இருக்கு ஆ ஓகேம்மா இருக்கும்மா வாங்க வாய்ங்கிக்கலாம் வெய்ட்லெஸ் வந்து டூ தௌசண்ட்ம்மா ம் நல்லா குவாலிட்டி தாம்மா நீங்கள் கேட்ட ப்ராண்டே இருக்கு ஆ ஓகேம்மா